ஹலோ இது ஐஆர்டிஇசி சேவை மையம் சார் சேவை மையமுங்களா சார் நாங்கள் வந்து ராமேஸ்வரம் செல்ல வர குடும்பத்தோட மார்சு மூணாந்தேதி செல்கிறதுக்காக இருக்கிறோம் ஐயா அதுக்கு வந்து ட்ரெயின் எத்தனி மணிக்கு டைம் சொல்ல முடியுமா அல்லது ஏதாவது ஆதாரங்கள் ஏதாவது வேணுமா நாங்கள் ஒரு ஆறு பேர் கும்பலாக வருவோம் ஐயா எங்கள் குடும்பத்தில் டைம் தெரிஞ்சதுனாக்கா டைம் சொல்லுங்கள் டிக்கெட்டு எவ்வளவோ அதை சொல்லுங்கள் நாங்கள் ஆன்லைனு மூலம் நேரடி மூலமாக கட்டிடுறோம் ஆன்லைனு மூலமாக கட்டணுங்களா ஆன்லைனு மூலமாக கட்டிடுறோம் ஒன்றும் தப்பில்லைங்களா ஆதாரு கார்டு ஆதாரு கார்டெல்லாம் வந்து நாங்கள் அதிலே ஆன்லைன்லே பதிஞ்சிடுறோம் ஐயா எங்களுக்கு டைம் மட்டும் ஏங்க புக் பண்ணி கொடுத்துருங்க சார் அது கொடுத்திங்கனாக்கா நாங்கள் அதுக்கு தகுந்த பேமெண்ட்டை நாங்கள் ஆன்லைன்ல கட்டிடுவோம் சார் டைம் மட்டும் கரெக்டாக சொன்னிங்கனா காலைலயா பத்து மணியா சரி காலைல பத்து மணிக்கெலாம் வந்துடுறோம் சார் சரி தேங்க்ஸ் சார்